சொல்லுங்கள் ஆமாம்மா எங்கள்ட்ட பூச்செடி நிறைய பதியம் போட்டு வைச்சிருக்குறோம்மா செம்பருத்திப் பூ இருக்குது ஜாதி மல்லி இருக்குது மல்லிகைப் பூ இருக்குது பாரிஜாதம் பூ இருக்குது ரோஸ் செடி இருக்குது எவ்வளோ நிறைய நிறைய பதியம் போட்டு நிறைய செடி வைச்சிருக்கோம்மா சரிப்பா சரிப்பா வாங்க வந்து பாருங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறதை வாங்கிக்கோங்க ஒரு பத்து பத்து பூச்செடி வாங்குனிங்கனா ஒரு ரெண்டு செடி ஃப்ரீயாக கொடுப்போம் ஒரு பதினைஞ்சி இருபது செடிக்கு மேலே வாங்குனிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ரெண்டு மர கன்றுமே ஃப்ரீயாக கொடுப்போம் நீங்கள் புது வீடு புதுசாக கட்டிருக்கனால சுற்றி வையுங்க இட்லி பூ இட்லி பூ செடி இருக்குது செம்பருத்தி இருக்குது பாரிஜாதம் இருக்குது மல்லி இருக்குது ஜாதி மல்லி இருக்குது ரோஸ் செடி நிறைய இருக்குது வந்து பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் அதை எடுத்துட்டு போங்க உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறோம்மா பத்து பத்து செடிக்கு மேலே வாங்குனா பத்து பாஞ்சி செடிக்கு மேலே வாங்குனிங்கனா ரெண்டு மர கன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் பத்து செடி வாங்குனிங்கனா இன்னும் ரெண்டு செடி எக்ஸ்ட்டா பூச்செடியாக கொடுத்துர்றோம்மா ஆ வாம்மா வாம்மா வாங்க வாங்க இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன செடி வேணுங்கிறதை வந்து வந்து நீங்கள் பார்த்தே எடுத்துக்கங்க பார்த்து எடுத்துக்கங்க வாங்க ஆ சரிம்மா வர்றப்போ கால் பண்ணிட்டு வாங்க ஆ ஆ சரிப்பா வாங்க